குவாடினேட்டர் கொஷின்ஸ் குவாடினேட்டர் கொஷின்ஸ் பற்றி நம்ம வந்து பேசுறது குவாடினேட்டர்ஸ் குவாடினேட்டர்ஸ்னா நம்மள வந்து நமக்கு மேலே வந்து நம்மளய ஆட்சி செய்றவங்க நம்மள வழி நடத்துறவங்க நம்மள கண்காணிக்கிறவங்கனு சொல்லாம் அவங்கதான் குவாடினேட்டர் அவங்களுக்கு வந்து தனி பொறுப்பு நம்மள வந்து நல்வழியில் கொண்டு போகிறதும் நம்மள பராமரித்து கரக்டான வழி நடத்துறது அந்த டீம் லீடரோட பொறுப்பு அதுக்கு பேர்தான் குவாடினேட்டர் குவாடினேட்டர் பார்த்திங்கனா பொதுவாக வந்து எல்லா நிர்வாகத்திலியுமே குவார்டினேட்டர் வச்சுருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு மில்க் சென்ட்ரு வச்சுக்கிட்டிங்கனா மில்க் சென்ட்ருலேயும் குவாடினேட்டருங்கற பொசிஷனில் வந்து வேலை செய்வாங்க காலேஜ்லேயும் பார்த்திங்கனா குவாடினேட்டர் அப்படிங்கற பொசிஷனில் ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பார் அவருதான் நம்மளை வந்து எல்லா இதுக்கும் வந்து வழிநடத்துவார் அதுதான் குவாடினேட்டருக்கான பொறுப்பு குவாடினேட்டருக்கு வந்து கடமையே நம்மள வந்து கரெக்டான வழியில் வந்து வழி நடத்தி செல்கிறது அது நம்ம வேலை செய்கிறமா இல்லையா அப்படிங்கறது இதை வந்து அவங்க வந்து பாத்துக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை அதுதான் குவாடினேட்டருக்கான கரெக்டான பொறுப்புன்னு சொல்லாம் மற்றபடி குவாடினேட்டர்ஸ் பார்த்திங்கனா வேற எதுக்கு கம்பெனி கம்பெனிகளை வந்து குவாடினேட்டர் அப்டிங்கறவங்க வந்து அந்த தவறுலாம் நடக்குதுன்னா அந்த தவறை வந்து சுட்டி காட்டி அது நடக்காமல் பண்ணுறதுக்கு அந்த தவறை வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சில விஷயங்களுக்காகதான் அந்த குவாடினேட்டர் வந்து பயன்படுத்துறாங்க அதுதான் குவாடினேட்டரோட பயனாகும் அப்பறம் வேற என்ன குவாடினேட்டர்ஸ் பற்றி பேச முடியும் குவாடினேட்டர்ஸில் அவங்க வந்து எல்லாத்தையும் கரெக்டான சமநிலையில் அது ரன் பண்ணுறதுதான் குவாடினேட்டரோட பொறுப்பாகும்